பிடித்த கடவுள் வந்து ஈஸ்வரர் சிவன் அதிகமாகப் போனது சிவன் கோவில் தான் நிறைய பெரிய பெரிய கோயில்களுக்குலாம் நான் போயிருக்கேன் அது என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாவது வயதில் நடந்த ஒரு நிகழ்ச்சியினால் அதை வந்த மாற்றம் உண்டானது அதற்கு முன்னாடியெல்லாம் சாமி பக்தி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்போ ஒரு ஐயர் வந்து இந்த பிரதோஷம் வழிபாடு அட்டையைக் கொடுத்தாரு நான் அண்ணாமலை யுனிவர்சிட்டியில படிக்கும்பொழுது தில்லை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு அப்படி ஒரு வேகத்தோடய போவேன் அந்த அபிஷேகம் ஆராதனை பார்க்கறது அவ்வளோ ஆனந்தமான விஷயம் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதை அப்போ தான் தெரிய வந்தது அதுக்கப்பறம் பிரதோஷம் விரதமெல்லாம் இருப்பேன் கோயிலுக்கும் போவேன் பட்டு எதுவுமே வந்து பிக்ஸுடாக இன்றைக்கினா இன்றைக்கு போவோம் அப்படியெல்லாம் போக முடியாது என்னால் ஏன்னா நான் வேலையில் இருந்ததனால சமயம் கிடைக்கிறபோது எல்லா கோயிலுக்கும் போவேன் அதிகமாக போனது வந்து சிவன் கோவிலுக்கு தான் அடுத்து அம்மன் முருகன் விநாயகர் அப்படின்னா பட்டு அந்தளவுக்கு அதிகமாக சொல்ல முடியாது இறைவன் ஈஸ்வரர் தான்